சிலம்பம் சிலம்பம்தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கவுர்மெண்ட்டு ஸ்கூலில் படித்தேன் எங்கள் ஊரில் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சிலம்பம் கற்று கு கற்றுக் கொடுத்தாங்க நான் நின்று எப்படியோ கால் அவர் நின்று பார்ப்பேன் நம்மளும் இதேமாரி கற்றுப்போமா நமக்கும் ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் வீட்டில் போய் அப்பா அம்மாகிட்ட கேட்டோடனே நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை உனக்கு சிலம்பமா அதெல்லாம் முடியாது சொல்லிட்டாங்க நான் அழுது அடம்பிடிச்சு ஒரு வாரம் சாப்பிடாத இருந்து அப்புறமா அம்மா இல்லை சரிப்போ உனக்கு விருப்பம் அதுதானா நான் கற்றுக்கோ சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சேர்ந்து கற்றுக்கினேன் கற்றுக்கின உடனே எனக்கு ஒரு ஆர்வம் ரொம்ப பிடிச்சுருந்து நான் நல்லாவும் பண்ண ஆரமித்தேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு அது நான் கற்றுகினு அதில் சேர்ந்து நல்லா பயிற்சி அடைஞ்சு எனக்கு எனக்கு பின்னாடி வந்து எங்கள் ஊரில் வந்து இல்லாதபட்டவங்களுக்குலாம் வந்து சொல்லிக்கொடுத்து அவங்களையும் ட்ரைன் பண்ணி இப்போ வந்து கவுர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட்டும் வாங்கிவிட்டேன் நான் சிலம்பம் முடிச்சுருக்கேங்ற சர்டிவிகேட்டும் வாங்கிவிட்டு எல்லாேருக்கும் வந்து பயன் அடைகிறா மாதிரி நம்ம வந்து பெண்களுக்கு வந்து சிலம்பம் தேவைப்படுது இந்த நாட்டில் வந்து நம்மளுக்கு தற்காப்பு நம்ம நம்மள நம்ம காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடாது அதனால் நம்ம வந்து சிலம்பம் கற்றுக்கினா நல்லது அப்படினு சொல்லிட்டு நான் எல்லாேருக்கும் சொல்லி ஒரு எங்கள் ஊரில் வந்து ஒரு பயிற்சி கலையே நாங்கள் உருவாக்கி வைச்சுருக்கோம் பெண்களா இந்த ஊரில் சிலம்பம் கற்றுருக்காங்க அப்போ உஷாரா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆண்கள் வந்து பயப்படுவாங்க பெண்களை பார்த்தா எங்கள் ஊரில் செஞ்சியில்